இது அருமையான கேள்விங்க இந்த கேள்விக்கு வந்து இப்போ டெய்லி அதேதான் செஞ்சிகிட்ருக்குறேனுங்க பையன் வந்து பதினொன்றாவது படிக்கிறானுங்களா காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடுவேனுங்க எந்திரிச்சு பல்லு கில்லுலாம் விளக்கி போட்டு அப்புறம் டாய்லெட் பாத்ரூம்லாம் போய்ட்டு வந்துட்டேன்னு வச்சிக்கோங்க முதல்ல சமையல் கட்டில் நான் போய் எடுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த சில்வர் முறத்த எடுப்பேனுங்க அப்புறம் கத்தி எடுப்பேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருவாமனையை எடுத்துட்டு வந்து வச்சிக்குவேனுங்க ஒரு பேப்பரு எங்கள் வீட்டுக்காரம்மா என்னங்க தெரியுங்களா என்னென்ன அன்னன்னைக்கு செய்யணுமோ அந்த காய்கறியெல்லாம் எடுத்து வச்சதன்னால் அதை எல்லாம் நறுக்க வேண்டிய வேலை என்னுங்க இதில் ஒரு இது வந்து என்னங்கனா இந்த வெங்காயம் எடுக்குறதில் சண்டை வந்துடுங்க பெரிய வெங்காயம் எடுக்கிறதா சின்ன வெங்காயம் நான் கேட்காமையே அரிஞ்சிட்டோம்னால் அது ஒரு விஷயமா போய்ட்டு இருக்கும்ங்க இப்படி பல இந்த விஷயத்த பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாங்க ஆனால் சமையலறையில் எனக்கு பிடிச்சது வந்துங்க இந்த அருவாமனை தானுங்க அருவாமனையும் கத்தி மட்டும்தானுங்க